ஆர்வம்னால் எங்கள் தங்கச்சி மேலே வந்து ரொம்ப ஆர்வம் வெச்சிருந்தாங்க என் பெரிய தம்பி என் தம்பி மேல் வந்து இன்னும் நல்லா ஆர்வமாக இருப்பாங்க அவங்க வந்து நல்லா நல்லா வந்து வீட்டில் சொல்கிற வேலை செய்வான் அவன் காலேஜுக்கு போவான் பார்ட் டைம் ஜாப் பார்ப்பான் இவன் வந்து அவன் வந்து தனியாக வந்து சம்பாரித்துட்டு வந்து நிறையா கொடுப்பான் எனக்கு வந்து என்னோடதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நான் வந்து சொல்கிற பேச்ச கேட்டு நான் சம்பாரித்து எல்லாமே வீட்டுக்கு பண்ணிட்டு எல்லாமே அவங்க விருப்பப்படி நம்ம எல்லாமே நடந்துக்கிட்டு எல்லாமே செஞ்சிக்கிட்டு நம்ம வந்து இருந்துட்டு கிடக்குறோம்